நான் ஜாக்கிங் போகிறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச்சலாம் நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் போகிறோம் நம்ம நம்ம ஹார்ட் பீட் எவ்வளோ ஜாக்கிங் போகும்போது எல்லாமே காட்டும் என்னோடய இலக்கு பார்த்தீங்கன்னா பத் என்னோடய இலக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஃபை தௌசண்ட் ஸ்டெப்ஸ்ஸு நான் எப்பவுமே ந நான் வச்சிருப்பேன் இதை அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைப்பேன் என்னோடைய இலக்கு முடிஞ்ச்சின்னால் எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும் நான் நம்ம நம்ம நம்ம நினச்சத முடிச்சிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு தோணும் இது வந்து நமக்கான நாள் இன்றைக்கி நம்ம எடு கால்ல எடுத்தது நம்ம இலக்க நம்ம முடிச்சிட்டோம் அப்போ வந்து இன்றைக்கு நம்ம எல்லா எந்த விஷயம் பண்ணாலும் அந்த இது நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நானே நினச்சிப்பேன் அப்போ அதனால் ஜாக்கிங் போகிறது வந்து எனக்கு ஒரு முக்கியமான நல்ல நல்ல உடற்பயிற்சி அதனால் எனக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன தெளிவும் ஏ ஏற்படுது அதனால் எல்லாரும் ஜாக்கிங் போங்கள்